ஜாங்கிரி பூந்தி பால்கோவா ரசமலாய் ரசகுல்லா குலோப் ஜாமுன் லட்டு மைசூர்பாக் பாதுஷா மக்கன் பேடா காஜ் தட்லி மோதி லட்டு பாசுந்தி அல்வா முந்திரி அல்வா பாதாம் அல்வா மஸ்கோத் அல்வா பிரம்ம அல்வா கேசரி ரவா லட்டு ராகி லட்டு இனிப்பு பணியாரம் டைரி மில்க் கேரம் மில்க் காஃபி பைட் கிட் கேட் மன்ச் மில்கி பார் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் ஆப்பிள் சாக்லேட் பார் ஒன் ஹனிபி சுகர் கேண்டி ஹனி கேக் கோக்கனட் பஞ்ச்